கடுமையான வெப்பத்தில் வந்து மாடுகள்லாம் பெரும்பாலும் வெயில் தாங்காது நல்லா இளப்பு வாங்கும் அந்தமாதிரி நேரத்தில் நேரத்துக்கு நேரம் ஒரு நாளைக்கு மூணு தடவை நாலு தடவை குளிப்பாட்டணும் மாட்டை குளிப்பாட்டி கொண்டுட்டு வரணும் முடிஞ்ச வரைக்கும் நிழல்ல மரத்தடி மரத்து நிழல்லதான் கட்டணும் அல்லது கூரை இது கொட்டாய் போட்டு கூரையில் கட்டுனோம்னா மாட்டை பாதுகாத்துக்கலாம் பசுவை மழ காலத்தில் பசும்புல் நிறையா இருக்கும் வெய்ய காலத்தில் நாம் வந்து காய வச்ச தீனி தான் போட்டாக வேண்டிய சூழ்நிலை இருக்கும் தோட்டம் இருக்கறவங்க மழ காலத்தில் தோட்டம் இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை எந்த ஒரு வேளையாவது பசும்புல் போடணும் அப்ப தான் மாடுக்கு நல்லாருக்கும் இந்த மாதிரி நம்ப பராமரிக்க வேண்டியது வரும் பிளாஸ்டிக்குங்கிறது அங்கங்கே பிளாஸ்டிக் நிறையா இருக்கு அதெலாம் நம்ப நம்பதான் உஷாராக பார்த்து கவனிச்சு இருக்கணும் எங்கள் மாடே மாடு மேயிறப்போ எதோ ஒரு கம்பி புல்லோட சேர்த்து சாப்பிட்ருச்சி சாப்பிட்டு கொடலில் போய் சிக்கிக்கிச்சு மாடு கொடலில் போய் குத்திக்கிச்சு நாங்களும் டாக்டரை கூட்டு வந்து என்னன்னவோ பண்ணி பார்த்தோம் ஒன்றும் வேலையாவல மாடு அதனால் மாட்டை வந்து நொம்ப ஜாக்கரதையாக பார்க்கணும் கடைசியில பார்த்தா மாட்டை ஆப்ரேஷன் பண்ணி பார்த்தா உள்ளே கம்பி இருக்கு அந்த மாதிரி ஒரு மோசமான விளைவெல்லாம் வருது அதெலாம் நம்ம உஷாராக பார்த்து நம்ப கவனமாக இருக்கணும் கவனமாக இருந்து மாட்டை நல்லா பராமரிக்கணும் அப்படி பராமரிச்சால் தான் நமக்கு பலன் மற்றபடி